எனக்கு பிடிச்ச விஞ்ஞானி அப்படின் பார்த்திங்கனா எனக்கு வந்து கல்பனா சாவ்லாதான் ரொம்ப பிடிக்கும் ஒரு பெண் வீராங்கனையாக இருந்து அவங்க சாட்லைட்டில் போய்விட்டு அங்கே போய்விட்டு சர்ச் பண்ணுறதுங்கறது பெரிய விஷயம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் காரணம் வந்து ஒரு பெண்மணி அப்படிங்கறதுனால ஏன்னால் ந அந்த காலத்தில் வந்து பெண்கள் என்ன செஞ்சுறமுடியும் கேட்டவங்களெலாம் இருக்காங்க ஆனால் அந்த காலத்திலயே அவங்க வந்து நான் போவேன் நான் போனால் எனக்கு நான் போவேன் அப்படின் சொல்லிவிட்டு ஒரு மன தையரியத்தோட போயிருக்காங்கனால் அந்த மன தையரியத்தயும் நம்ம பாராட்டணும் ஃபஸ்ட்டு இன்பி இன்ஸ்பிரேஷன் அவங்கதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும் பெண்களால் எதுவும் செய்ய முடியும் சொல்கிறதுக்குதான் ஏன்னால் ஃபஸ்ட்டு எனக்கு அன்னை தெரசாவை பிடிக்கும் அன்னை தெரசாவுக்கு அப்புறம் கல்பனா சாவ்லாதான் அவங்க அவ்வளோ ஒரு சர்ச் பண்ணி அவ்வளோ சயின்டிஸ்ட்டாக இருந்து அவங்க போய் சாட்டிலைட் போய்விட்டு திரும்ப வெற்றிகரமாக கீழே இறங்கம்போது த்ரீ மினிட்ஸ் பிஃபோர் வந்து அந்த சாட்டிலைட் வெடிச்சுருச்சி அப்படின்றம்போது அது வந்து ஒரு பெரிய மன மன வருத்தம்தான் அது வந்து ஏன்னால் இந்தியாவில் வந்து நம்மளோட பெரிய இழப்பு அவங்கள இழந்துவிட்டோனுதான் நம்ம சொல்லணும் நம்மளுக்கு வந்து நமக்கு கிடைச்ச செய்தி வந்து அழிஞ்சு போனதாக அர்த்தம் கிடையாது அவங்கள இழந்துட்டோம் அப்படிங்கறதுதான் ஸோ இந்த இப்போ இருந்திருந்தாங்க அப்படினா அவங்கெலாம் இன்னும் எவ்வளவோ விஷயங்களை வந்து நமக்காக சொல்லியிருப்பாங்க அதனால நான் படித்த நான் ஸ்கூலில் படித்ததே வந்து கல்பனா சாவ்லா பற்றி அவங்களோட இதை பற்றிதான் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடயே அவங்க இறந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து வருத்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுனு கடவுள் என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள்தான் சொல்வேன் கடவுள் வந்து உனக்கு ஒரு சந்தோஷத்த கொடுத்துட்டு நமக்கெல்லாம் ஒரு பேரழிவை கொடுத்துட்டாரு அப்படின்தான் சொல்ல முடியும் அது மாதிரி எனக்கு அந்த விஞ்ஞானி பிடிக்கும் ரெண்டாவது பார்த்திங்கனா ஏபிஜெ அப்துல் கலாம் சார் அப்துல் கலாம் சாரை வந்து பிடிக்காது அப்படின் சொல்கிறவங்களே பிடிக்காதுன் சொல்கிறவங்களே கிடையவே கிடையாது ஏன்னால் அவருக்கு எல்லாேரையுமே பிடிக்கும் அவர் சொல்கிற ஒரே விஷயம் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னால் நம்மளோட லட்சியத்தை வந்து இலக்காக கொண்டு கனவு காணுங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்வாங்க என் வாழ்க்கையினோட என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து அப்துல் கலாம் சார் தான் சொல்லும் போது அவங்க வந்து நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கனா கனவுகாணுங்கள்னு சொல்லும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க அப்போது என்ன கனவு கனவு காணுங்கள் அப்படினா நம்மளோட லட்சியம் இலக்கு இலக்கை வந்து நம்ம நோக்கி கனவு காணணும் இன்னிக்கி நான் டாக்ட்ராகணும் அப்படினா நான் டாக்ட்ராகிறதுக்கு என்ன படிக்கணும் பையாலஜியில் படிக்கணும் பையாலஜியில் வந்து நல்லா படிக்கணும் அப்போதான் நம்மளால டாக்ட்ராக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தைதான் கனவு காணுங்கள்னு சொல்லிருப்பார் அவரையும் அவரும் பாருங்களேன் எவ்வளோ விஷயங்கள் நமக்காக நமக்காக நமக்காக சொல்லியிருப்பாங்க அவரோட அவரோட வரிகள் அவங்களோட புத்தகங்களெலாம் படிச்சிங்னால் நமக்கே நம்மளோட புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்படிலாம் நம்ம பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியுமா இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்களோட வரிகளெலாம் நம்மளோட மோட்டிவேஷன் அந்த மாதிரி யாருமே மோட்டிவேஷன் பண்ண முடியாது ஏபிஜெ சார் மாதிரி அப்படி ஒரு மோட்டிவேஷன் அவர் இறந்த அன்னிக்கி நானெலாம் வந்து சாப்பிடவே இல்லை உண்மையாக சொல்லணுனா நான் சாப்பிட்ல ஏன்னால் யாரோ யாரோன்னு நம்ம சொல்ல முடியாது நம் நாட்டோட பிரதமராக சாரி ப்ரெசிடெண்ட்டாக இருந்தவங்க அவங்கள ப்ரெசிடெண்ட் ஆனதுக்கப்புறந்தான் தெரியும் அவங்க வந்து அந்த ஸ்பீச் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்தம் போது நாங்கள் வந்து டிவியில் பார்த்துட்ருக்கோம் அந்த ஷோவை அப்போ வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு நாங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்வது உங்களுக்கு அந்த ஒரு ஒரு வாத்தியார் மாதிரி அவங்க எங்களுக்கெலாம் நாங்கள் லைஃப்பில் இல்லை லைஃப்பில் பார்க்கல டிவியில் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் அவங்களாம் வந்து நம்மளோட ஒரு சூப்பர் கைட் அப்படின் சொன்னால் அது அவர்தான் அப்படிதான் அவங்கள எனக்கு பிடிக்கும் அந்த அக்னி சிறகுகள்ன்னு சொல்லிட்டு சாட்டிலைட்லெலாம் நிறையா அவங்க இது பண்ணியிருக்காங்க இப்பேயும் நாங்கள் இங்கே போனோன்னு வச்சுக்கோங்களன் ராமேஸ்வரம் போனோன்னால் அவங்க சாரோட ஸ்கூலு சாரோட வீடு அப்புறம் அங்கே வச்சுருக்க அவங்கள பற்றி உள்ள டீடெயில்ஸ் எல்லாமே படிச்சுட்டுதான் வருவோம் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு இப்போ நினைவு மண்டபம் பார்த்திங்கனா அப்படிதான் வச்சுருக்காங்க அப்துல் கலாம் சாரோட நினைவு மண்டபம் இவ்வளோ ஒரு அழகாக அந்த இதை வந்து அப்படி ஒரு பராமரிக்கிறாங்க அதெலாம் நாங்கள் பார்த்துட்டுதான் வருவோம் அது மாதிரி அவங்க எனக்கு கல்பனா சாவ்லா ஏபிஜெ சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படினா விஞ்ஞானி இல்லாமல் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா சரிங்களா சமாதான புறா அன்னை தெரசா மாதிரி ஒருத்தவங்க வர முடியுமா அப்படினா இனிமேல் வர முடியாதுதான் யாருமே யாரை மாதிரியும் வர முடியாது பட் ஆனால் அவங்கள மாதிரி யாருமே வர முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தேன் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து விஞ்ஞானிகளிலே வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க ஏன்னால் முதல் முதல் நிலா நிலாவுக்கு போனவங்க அவங்கள அவங்களுக்கு அவங்கள பற்றி நிறைய படிச்சுருக்கேன் கணிதமேதை ராமானுஜம் ராமானுஜம் அவங்கள பற்றி நிறைய படிச்சுருக்கேன் ஆரியப்பட்டா அவங்கள பற்றி படிச்சுருக்கேன் ஸோ நிறைய பேரை வந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸ்கூல் லைஃப்பில் நிறைய விஞ்ஞானிகளை படிச்சுட்டிருக்கேன் இப்போ வரையும் அவங்க வாழ்க்கை வரலாறுகளெலாம் ஏதோ ஒன்று தொன்று தொட்டு வந்துகிட்டுதான் இருக்குது நம்ம லைஃப்பில் ஸோ ஆரியப்பட்டா வந்து ஜீரோவை கண்டு பிடிச்சாங்க அப்படின் சொல்வாங்க அது மாதிரி ஆர்கிமெடிக்ஸ் தத்துவம் ஆர்கிமெடிக்ஸ்ஸுங்கிறது வந்து ஆர்கிமெடிக்ஸ் தத்துவம் அது மாதிரி நிறைய இப்போ வந்து அயன்ஸ்டீன் ஓகேங்களா அயன்ஸ்டீன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே வந்து எல்லா விஞ்ஞானிகள் பற்றியும் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்டில் நிறையவே நாங்கள் படிச்சுருக்கோம் அந்த மாதிரி நிறைய படிக்கும்போது அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம் அந்த மாதிரி நிறைய கற்றுட்ருக்கோம் இப்போ வரையும் வந்து ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து தொன்றுதொட்டு நாங்கள் பார்த்துட்டுதான் இருக்கோம் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்களோட குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாேரையுமே வந்து நாங்கள் பார்த்து படிச்சுட்டுதான் இருக்கேன் அவங்க எல்லாேருமே படிச்சுட்டுதான் இருக்காங்க இது வரையும்